நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அஞ்சாவது ஆறாவது படிச்சுட்டிருக்கும்போது கபடி விளையாட்டிருந்த ஒரு அல்ல ஒரு பத்து பேர் ஒரு டீமாக கபடி விளையாடும்போது ஒரு பையன் வந்து கையை பிடிச்சி இழுத்ததுனால க கீழே உழுந்து கால் அடிபட்டுடுச்சு கால் அடிபட்டதுனால் அது புத்தூருக்கு எடுத்துகிட்டு போய் கட்டு போட்டு இல்லை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வெச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவெலாம் திட்டினாங்க ஏன்டா இந்தமாதிரி பண்ணிட்டீங்க ஒரு பையனுக்கு கை கால் உடயிற மாதிரி ம் சொல்லிட்டு அவனை வீட்டில் வெச்சு எல்லாமே பசங்களை பார்த்து ஒரு நாளாகவும் ஒரு நாள் பூரா அவங்க வீட்டில் இருந்தாங்க பசங்கள் பூரா ஒரு பத்து பேர் போய்விட்டு அந்த பையனை நல்லா வீட்டில் உக்கார வெச்சு நல்லா பார்த்துட்டு இனிமேல் எல்லாம் இந்தமாதிரி விளையாடி எல்லாம் கீழே மாதிரி பண்ணக்கூடாது அந்தமாதிரி சொல்லிட்டு எல்லாமே ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்தோம் அந்த பையனுக்கு